ஒரு நாள் நான் ஸ்கூல் போகும் போது பஸ் விட்டுட்டேன் அப்போ வந்து எனக்கு ஸ்கூல்க்கு போயே ஆகனுன்றதுக்காக பக்கத்து வீட்டு அண்ணா வந்து பைக்கில் இழுட்டுன்னு வந்ட்டாரு அப்போலேருந்து வந்து எனக்கு பைக் ஓட்டணும் எனக்கு பைக் மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு அதனால் வந்து சின்ன வயசுலேந்து நான் ரொம்ப பைக் மேலே எனக்கு பிரியோம் வந்துடுச்சு பெரிய வயசானதும் பைக் வாங்கி நான் இப்போது எனக்கு அதில் ரைடு போக வெளியில் போய் சுற்றுவேன் எல்லா பண்ணுவேன் எங்கள் வேணாலும் போவேன் நான்